திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து சுகாதார அமைப்பு வந்து எப்படி இருக்குதுன்னா நல்லா தான் இருக்குது ஸோ இங்கே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலயே ஒன்று இருக்குது அங்கே வந்து இந்த பிரசவத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன காயங்களுக்கு சின்ன சின்ன முதலுதவிகளெலாம் செய்யுறதுக்குலாம் வந்து அங்கேருந்து பண்ணுவாங்க இந்த பிரசவத்தில் பெரிய பிரச்சனை வருது இல்லை கொழந்தை வந்து தலை திரும்பிச்சு சம்திங் இந்தமாதிரி பிரச்சனை இருந்தால் அவங்களாம் வந்து ஆம்புலன்ஸ் வச்சு நம்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜிஹெச்சுக்கு கொண்டு போய்டுவாங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊர் பாஷையில் வந்து அந்த பெரிய ஆஸ்பத்திரினு சொல்லுவோம் அங்கே வந்து பார்த்திங்கனா பிரசவம் பண்ணுறது இப்போ கொரோனாக்கு தனியாக ஒரு கட்டடமே வச்சுருக்காங்க அப்புறம் ஹெச்ஐவி எயிட்ஸ்ஸுக்கெலாம் கூட தனியாக வச்சு பார்க்குறாங்க அப்புறம் எக்ஸ்ரே இதெல்லாம் வந்து இலவசமாக தான் பண்ணுறாங்க சிடி ஸ்கேனுக்கு ஐநூறு ரூபாய் வாங்குகிறாங்கனு நினைக்குறேன் இந்தமாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸெலாம் எங்கள் ஊரில் இருக்குது